எங்கள் ஊர் விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருநங்கைக்காக கூத்தாண்டவர் திருவிழா நடத்துவாங்க அது இந்த மாவட்டத்துல அது ஒரு சிலை வழிபாடாக ஃபெஸ்ட்டிவலாக கொண்டாடுவாங்க கிறிஸ்ட்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் அப்போ புனித பயணம் போவாங்க வேளாங்கண்ணிக்கு வேளாங்கண்ணிக்கு போய்விட்டு அங்கே மாதாவை சிலை வழிபாடு செய்து வணங்கிவிட்டு வருவாங்க கிறிஸ்டின்ஸ்லாம் அதே மேரி பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க கிறிஸ்மஸில் ஆண்டவரை பார்த்து தலை வணங்கி சிலை வழிபாடு பண்ணிவிட்டு வருவாங்க இதுவே இந்துஸ்லாம் பார்த்தீங்கன்னா மலையனூர் போய்விட்டு அங்காளம்மன் கோவிலுக்கு போயிவிட்டு அங்காளம்மன சிலை வழிபாடு செய்வாங்க இதுவே முஸ்லீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கை ரம்ஜான்னு ரம்ஜான் கொண்டாடுவாங்க ரம்ஜான்னா கையில் வந்து ராக்கி கட்டுவாங்க